ஹலோ ஓவியம் ஓவியம் என்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று ஏன்னா அந்த ஓவியோன்னு பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராவது எதாவது ஒரு வேலையை சொல்லுவாங்க அந்த வேலையை கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த வரையை போறோமுன்னா அந்த வரையை போகிறதுல மட்டும் தான் கானுஸ்ட்ரேஷ் பண்ணி செலுத்துவோம் அதை அதை வரஞ்சு முடிக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு பேடு சேஞ்சு மைண்டு எதுவும் இருக்காது ஏதோ ஒரு தவறான எண்ணம் எதுவும் இருக்காது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஐயோ நம்ம அப்படி வரையணும் இப்படி வரையணும் அவங்க எதிர்பார்க்கற மாதிரி நம்ம பண்ணிக் கொடுக்கணும் எதுவும் தப்பான எண்ணம் எதுவும் இருக்காது எந்த ஒரு வீட்டு பிரச்சனையும் சரி வெளி உலகத்தில் உள்ள பிரச்சனையும் சரி எதையும் நினைக்க நினைக்க தோணாது அந்த படம் வரையிரோம்னா அந்த படம் மட்டும்தான் நமக்கு ஒரு இதா இருக்கும் இந்த பெயிண்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு ஸ்ட்ரெச்சர் பேட்ரி சொல்லுவாங்க பெயிண்ட்டிங்கில் நிறையா டிசைன் ஒர்க்லாம் இருக்குது டிசைனிங்லாம் சொல்லுவாங்க அதுவும் கூட பண்ணலாம் அதாவது கஸ்டமர் வந்து நம்மளுக்கிட்ட எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓவியம் மிகச்சிறந்த ஒன்று அது எல்லாராலையும் வந்து பண்ணிட முடியாது அதுக்குன்னு ஒரு தனி கலை வேணும் அதுவும் சரி அப்புறோம் அந்த கோவில் ஒர்க் சிற்பங்கள் ஒர்க்குலாம் இருக்குல்ல அதுவும் சரி இதெலாம் ஒரு கலை அது எல்லாருக்கிட்டையும் அது கிடைக்காது எல்லாராலையும் அதை பண்ணிவிடவும் முடியாது அந்த ஃபீல்ட யாரு ரசித்து பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும்